திருவாரூர் வந்து முன்னாடி வந்து சோழர் வந்து பண்ணிருக்காங்க திருவாரூரில் மொத்தம் வந்து ரெண்டு ரெவன்யு டிவிஷன் இருக்கு திருவாரூரில் வந்து எட்டுத்தாலுக்கா இருக்கு அது இல்லாமல் ஐனுற்றி எழுபத்தி மூணு கிராமங்கள் இருக்கு அந்த திருவாரூரை வந்து பத்து ப்ளாக்காக வந்து பிரிச்சுருக்காங்க அப்புறம் வந்து திருவாரூரில் வந்து நாலு முனிசிப்பாலிட்டிஸ் இருக்கு அந்த மாவட்டத்தில் திருவாரூரில் மொத்தம் வந்து ஏழு பஞ்சாயத்து யூனியன் இருக்கு திருவாரூரோட ஐஏஎஸ் பேர் வந்து டி சாருஸ்ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏன்னா நேரு நேரு திருச்சியில அப்புறம் வந்து காடுவெட்டி இங்கிட்டு இங்கிட்டு மண்ணச்சநல்லூர் காடுவெட்டி திருச்சி வந்து நேரு அப்புறம் வந்து இவங்க உதயநிதி ஸ்டாலின் இவங்களெல்லாம் எனக்கு தெரியும்